ஹலோ வாங்க யார் ஆ வாங்க உட்காருங்க உக் அப்படியா என்ன சாப்பிட்டிங்க இருங்க செக் பண்ணுறேன் எங்கே லெஃப்ட் சைட் வலிக்குதா இந்த எடம் வலிக்குதா ஓ இந்த சைட் ரைட் சைடு இன்றைக்கி காலை இன்றைக்கி காலையில் என்ன எடுத்துக்கிட்டிங்க இப்போ மதியம் என்ன எடுத்துக்கிட்டிங்க வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கா இல்லை விட்டு விட்டு வலிக்கிதா இல்லை எப்படி உங்களுக்கு அப்படிங்களா சரி வேறு ஏதாவது நேற்று ஏதாவது ஃபுட்டு வேறு ஏதாவது எடுத்துக்கிட்டிங்களா எப்படி ஆ பாத்ரூம் ஏதாவது போனிங்களா பாத்ரூம் போனிங்க வாமிட் ஏதாவது வருதா இல்லை எப்படி சரி என்ன பண்ணலான்னா ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு டேப்லெட் தரேன் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதே வலி குறையுதானு பாருங்க அப்படி இல்லைனா நீங்கள் ரெண்டு நாளைக்கப்பறோம் நீங்கள் இங்கே வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கணும் ஓகேங்களா அதில்லாமல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் காலையில் எந்திரிச்சவொடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கனா இளநி குடிக்கிறிங்க அப்புறோம் ரொம்ப ஹெவியாலாம் எதுவும் நான்வெஜ்லாம் இப்போ இந்த வெயிலுக்கு நீங்கள் சாப்பிடவே கூடாது ஓகேவா ஒன்லி வெஜிடேரியன் மட்டும் தான் எடுக்கணும் பிளஸ் லிக்விடாக மாக்ஸிமம் எடுத்துக்கோங்க இந்த இதில் லெஃப்ட்ங்கிறதுனால அந்த ஃபுட் பாய்சன்தான் ஆகியிருக்கும் அதனால் நான் டேப்லெட் தரேன் அதை வெச்சு நீங்கள் யூஸ் பண்ணிணா இப்போதிக்கி போதும் ஓகேங்களா உங்கள் கூட யாராவது வந்திருக்காங்களா அப்படியா சரி அவங்கக்கிட்ட அவங்களையும் வர சொன்னிங்கன்னால் நான் அப்படியே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் சரி நான் சொல்லிடறேன் நான் உங்கள்கிட்ட சொல்லிடறேன் அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இன்ஜெக்ஷன் பண்ணி ஆ ரெண்டு நாளைக்கப்புறம் வாங்க அப்போதான் நான் என்னன்ட்டு உங்களுக்கு இது பண்ண முடியும் வலி இருந்ததுனால் வாங்க ஓகேங்களா ம் ம் தேங்க்யூ